பொதுவா கிராமம்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லோரு வீட்டுகள்லேயும் பூக்கள் பழங்கள் மற்றும் காய்கறி தோட்டம் வந்து இருக்கும் ஏன்னால் அவங்களோட அன்றாடய தேவைக்கான காய்கறிகள் வந்து அவங்கவுங்க தோட்டத்திலே விளைவிச்சுக்கிறது வந்து ஒரு மரபாக பண்ரு ப பின்பற்றப்படுகிறது பொதுவாக அனைத்து கிராம மக்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அவங்களுக்கான விவசாய தோட்டங்கள் இருக்கும் அதை ஒரு சிலர் கொல்லன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த வி வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் வெண்டக்காய் போன்ற காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் நிறையா இருக்கும் சுரைக்காய் பூசணிக்காய் போன்ற கொத்தவரங்காய் இந்தமாதிரி காய் வகைகள் எல்லாம் வந்து விளைவிப்பாங்க அதை பயன்படுத்தி டெய்லியும் கீரை வகைகளெலாம் நிறைய போட்டு வச்சுருப்போம் இதை தவிர காய்கறிகள் தவிர பழங்கள் பார்த்தோம்னா கொய்யா மாதுளை மாங்காய் மாமரம் சப்போட்டா போன்ற பல வகைகளையும் அதிகமாக வச்சுருப்பாங்க இதை தவிர தென்னைமரம் இருக்கும் பனைமரம் இருக்கும் எல்லோரு வீடுகளிலும் இது வந்து அவங்களுக்கு தேவையானவைகள் போக மற்றதை வந்து வியாபாரங்களுக்கு இவங்க வந்து பயன்படுத்துகிற வியாபார நோக்கத்தோடையும் பயன்படுத்துவாங்க இதனால் வந்து மக்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து எந்த பிரச்சினையும் வராது இப்போது அவங்களுக்கு தேவையான அரிசியெல்லாம் அவங்க கிராமத்திலே விளைவிச்சுக்கிறாங்க சாப்பாட்டுக்கு அப்படின் சொல்லிட்டு நம்ம வெளியில் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய த சு இல்லாத சூழ்நிலை வந்து கிராமத்தில் அதிகமாக இருக்கும் பொதுவாக எல்லோரு வீட்டுகளிலியுமே குறைந்தளவாது நிலம் வச்சுருப்பாங்க அந்த நிலத்தில் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி சொல்லி பூர்த்தி செய்ய முடியும் இந்த கோவிட் காலகட்டங்களில் இந்த மக்கள் வந்து ஒற்றுமையாக அவங்கவுங்க தோட்டத்துலேயே பயிர் பண்ணிகிட்டு அவங்க இடத்துலே இருந்தாங்க வெளிப்புறங்களுக்கு செல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லாத நிலம வந்து கிராமகத்தில் வந்து இருந்தது இதன் காரணமாகவே நிறைய பேர் வந்து விவசாயத்தை விரும்ப ஆரமிச்சுட்டாங்க முன்னாடி வந்து வளர்ந்து வரும் உலக போக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேகமாக ஓடிக்கிட்ருந்தோம் அந்த வேகத்தை நிறுத்தினது வந்து பார்த்திங்கனா இந்த கொரோனா தொற்று அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா எல்லோரும் அவங்கவுங்க சொந்த கிராமத்துக்கெலாம் வந்துட்டாங்க வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்தவங்கள்லாம் அவங்க வந்து இந்த பயிர் பயிர் விற்றுக்கிறது விவசாயத்தை பற்றி நல்லா முழுசா செஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இது திரும்பி போகாமல் விவசாயத்தையே இன்றைக்கி பண்ணிட்ருக்குறாங்க அதுல நிறையா லாபங்களும் இப்போ பெருக்கிட்டுக்குறாங்க விவசாய தொழில்ங்கிறது உயிர்காக்கும் தொழில்னே சொல்லெலாம் நிறைய பேற்றுக்கு வந்து அதோடய அருமை பெருமைகளாம் இப்போது தான் தெரிஞ்சுருக்கு இயற்கை விவசாயத்தை நோக்கி மக்கள் பயணிக்க வேண்டிய காலகட்டாயத்துக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒரு விழிப்புணர்வு அடையும் போது தான் நம்ம வந்து அதனோடய உண்மையான தன்மையை வந்து அறிஞ்சுக்க முடியும் இதை வந்து நம்ம இதோடய நிறுத்திக்காமல் அடுத்து வளர்ந்து வரும் தலைமுறைக்கும் இதை வந்து நம்ம கொண்டு செல்லணும்